எஸ்க்யூஸ்மி மேம் வணக்கம் மேம் மேம் கொஞ்சம் புக்ஸ் பார்க்கணும் பார்க்கலாமா ஆ சரி மேம் எனக்கு ஸ்டோரி புக்ஸ் வேணும் மேம் கொஞ்சம் காட்டுறீங்களா எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன் கொஞ்சம் நான் பார்க்கணும் மேம் எனக்கு கொஞ்சம் ரிசர்ச்காக தேவைப்படுது ஸ்டோரி புக் மட்டும் காட்டுங்கள் அதற்கப்பறம் கொஞ்ச நேரம் கழிச்சி நான் சிறுகதை அதெல்லாம் பார்த்துக்குறேன் கவிதை புக்கெல்லாம் நான் பார்த்துக்குறேன் கொஞ்சம் இப்போ சிறுகதை மட்டும் கொஞ்சம் காட்டுங்கள் ஆ சரி மேம் ஓகே நாவல் எங்கே இருக்கு மேம் ஓகே நான் இதை பார்த்துட்டேன் நாவல் புக் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் பார்த்துப்பேன் அதுக்கு தான் ஆ சரி கருவாச்சி காவியம் அந்த புத்தகம் இங்கே வச்சுருக்கீங்களா மேம் உங்கள் லைப்ரரியில ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் நான் பார்த்துக்குறேன் கவிதையெல்லாம் எங்கே இருக்கு மேம் எந்த சைடு வச்சுருக்கீங்க ம்

இதெல்லாமே மிங்கில் பண்ணி தான் வச்சுதான்கீங்களா இல்லை தனி தனியாக இருக்கா மேம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கு இல்லை மேம் நான் கேட்கற புத்தகம் இங்கே இல்லை இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுறீங்களா ம் சரி மேம் சரி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ம் ம் ம் சரி ஓகே மேம் நான் எடுத்துகிட்டு போகலாமா மேம் எவ்வளோ நேரம் இல்லை மேம் கவிதை புக்கு வேணும் நான் எடுத்துக்குறேன் அது ஆ ஆமாம் எடுத்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறேன்

ஆ ஓகே மேம் நான் தேவையானதெல்லாம் இங்கையே கொஞ்சம் ஹிண்ட்ஸ் எடுத்துக்குறேன் மேம் வெயிட் பண்ணி கொஞ்சம் இதான் அதற்கப்பறம் எனக்கு ஒரு ரெண்டு புக்கு மட்டும் தேவைப்படுது எவ்வளோ நேரம் இருப்பீங்க ஃபுல் டேவா இல்லை ஹாஃப் டே இருப்பீங்களா ஆ ஓகே ஆ சரி ஓகே மேம் ஆ ஓகே மேம் ம் மேம் எனக்கு ஒரு மூணு புக்கு தேவைப்படுது நான் எடுத்துக்கட்டுமா ம் ஓகே இல்லை மேம் நான் ஸ்டோரி ஒரு நாவல் மட்டும்தான் எடுத்துருக்கேன் ஓ ஓகே மேம் ஓக் ஆ ஓகே மேம் தேங்க் யூ ம்